இங்கேன்னா நம்ம சைடு என்ன அதிகமாக பறவைகள் பார்க்க போறோம்னால் காக்கா தான் காக்கா தான் மரம்கொத்தி பறவை இப்போ அதெல்லாம் குறஞ்சிட்டு எங்க ஊர் சைடு பனைமரந்தான அதிகம் அந்த பனைமரத்துக்கு அடியில் பார்த்தோம்னா அதில் அவ்வளோ மரம்கொத்தி பறவை குடஞ்சி வச்சுருக்கும் சின்ன வயசுலெல்லாம் அதை பிடுச்சு வச்சுக்கிட்டு அதை வளர்குறது ஒரு இதாக தெரிஞ்சிக்கிட்டு இருந்தோம் அந்த மரம்கொத்தி பறவ வளர்க்குறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க அந்த மரம்கொத்தி பறவை வளர்க்குறதுனா ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க மரம்கொத்தி பறவைன்றது இப்போ வந்து குறஞ்சிட்டு ஏன்னால் அந்த நெட் வொர்க் இஸ்யூ இப்போ ஃபைவ் ஜி ஃபோர் ஜி த்ரீ ஜி ஃபைவ் ஜி ஃபோர் த்ரீ ஜி வரைக்கும் சிட்டு குருவி மரங்கொத்திப் பறவை எங்கள் ஊரில் இல்லாத பறவை இல்லைங்க நாகப்பட்டணம் சைடு தானே கடற்கரையில் மைக்ரேஷன் அதிகமாக நடக்கும் இந்த பனி காலம் கோடைகாலத்திலலாம் இப்போ எங்கே இப்போ பறவைகளுக்குன்ற வாழ்க்கையே இதே இல்லாமல் தானே சா இல்லாமல் தானே இருந்துகிட்டு இருக்குது பறவைகளுன்றது எங்கள் ஊர் காக்கா தாங்க அது முன்னோர்கள்னுறுவோம் ஏனால் காக்கா அது ப அதுவும் ஒரு பறவை தானே இப்போ அதிகமாக பறவைகளை வந்து வேட்டையாடுகிற பழக்கம் உள்ளவங்களும் அதிகமாக தான் இருக்காங்க இந்த பழங்குடியினர் குறவர்கள் அப்படிலாம் சொல்லுறாங்கல்ல அவங்கெல்லாம் எல்லா பறவைகளையும் வேட்டையாடறது ஆனால் மனிதர்களுக்கு அது தெரியலை அதுங்க நம்மளை நம்பி தான் இருக்குது நமக்கு அது உணவளிக்குது அதெல்லாம் நமக்கு தெரியலை பறவைகளை வந்து நம்ம கொன்றுறோம் கொன்று அதை பிடுச்சு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுடறோம் அது அவசியமே இல்லையே இந்த இடத்தில் ஏன்னால் பறவைகள்ன்றது நம்ம கூடயே இருக்க போறாது தான நம்ப அழியும் போது அதுவும் அழிய தான் போகுது எதுக்கு அதை முன்னாடியே அழிக்கணும் எங்கள் சைடு அதிகமாக காக்கா தான் இருக்கும் அதெல்லாம் கொன்னுட்டாங்க இங்கிட்டு காக்காவே குறஞ்சிக்கிட்டு தான் வருது வர வர மனிதர்கள் வந்து தனிமையை தான் அதிகமாக விரும்பறாங்க போல பறவைகளோடய எண்ணிக்கை குறஞ்சிட்டு மனிதர்கள் எதை நோக்கி பயணமாக போகிறாங்கன்றது இன்னும் புரியலை எங்கள் ஊர் சைடு அதிகமாக பார்க்குறது காக்கா சிட்டு குருவி மரங்கொத்திப் பறவை நாரை கொக்கு அதை தான் கண்ணி வச்சு பிடிக்கிறது தானே பெரும் இதாகருக்கும் இன்னும் அந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு தாங்க இருக்குது எங்கள் ஊர் சைடு கண்ணி வச்சு பிடிக்கிறது அந்த பறவையை சாப்பிடறது நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா அப்படினு கேட்டிங்கன்னால் சாப்பிடுவேன் நான் பறவையெல்லாம் சாப்பிட மாட்டேன் பிராய்லர் கோழி